ஹலோ இது மொபைல் கடையா இது ஐ ஃபோன் வேணும் ஃபோர்டின் ப்ரோ அப்படியா முப்பதாயிரதுக்கு மேலே எவ்வளோ வரும் குள்ள வருமா எப்படி குவாலிட்டியாக இருக்காதா ம் ம் அப்படியா அது இப்போது வந்து அது யூஸ் பிளாக் கலர்ல வேணும் அதை வச்சு யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்கா இல்லை டிஸ்ப்ளேகிரும் ஏதாவது க்ராக்காகி எதாவது மிஸ்டேக்குனால் திருப்பி ஆ அப்படியா அப்படியா என்ன ம் இப்போ முப்பதுரூபாய்க்கு தாண்டி எடுத்தோம்னால் அதுக்கு என்ன ரேட் மாதிரி இல்லை இது ப்ரைஸ் கொடுப்பீங்க

அப்படியா சரி நான் கடைக்கு வந் நான் கடைக்கு வந்து எந்தமாதிரி மாடல்ல இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்துட்டு நான் இஎம்ஐல இஎம்ஐ வச்சு கட்டுறமாதிரி என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லவா

நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வர்றேன் நான் வந்து பார்த்துட்டு உங்கள்ட நான் சொல்கிறேன் ஆ இந்த நம்பரு தான் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி என்னை கேட்கலாம் நான் வரலைன்னா கூட நீங்கள் கேட்கலாம் ஆ தேங்க் யூ